இன்ஷூரன்ஸ்ல ரெண்டு விதமான இன்ஷூரன்ஸ் இருக்குது ஒன்று பார்த்தீங்கன்னா வந்து ல லைஃப் இன்ஷூரன்ஸ் ஹெல்த் இன்ஷூரன்ஸ் இந்த மாதிரி இருக்குது ஹெல்த் இன்ஷூரன்ஸை பொறுத்த வரைக்கும் இந்த ஆ பைக் இன்ஷ் பைக்ல ஒரு ஆக்சிடென்ட் ஆகுறது பஸ்ஸில் ஆக்சிடென்ட் ஆகுறது இந்தமாரி கே கேஸ் வரும்போது தான் அதை கிளைம் பண்ணி அப்படி எமர்ஜன்சி பர்பஸ்காக வாங்கிலாம் லைஃப் இன்ஷூரன்ஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா வந்து நம்முடைய வாழ்நாள்ல போடக்கூடியது லாங் டேர்ம் இன்ஷூரன்ஸ் சொல்லக்கூடியது லைஃப் இன்ஷூரன்ஸ் இது பார்த்தீங்கன்னா வந்து முதிர்ச்சி காலம் வந்து டுவெண்டி இருபத்தஞ்சி வருஷம் மாரி போடலாம் முப்பது வருஷம் இருபத்தேழு இருபத் இருபது வருஷம் இந்த மாதிரி காலங்களை முடிவு பண்ணி அதை வ வ இயர்லி ஒன்ஸ் பேமண்ட் பிரீமியமாக கட்டி அதிலருந்து பார்த்தீங்கன்னா வந்து வ இன்ஷூரன்ஸ் பாலிசியார்கள் இறந்து விட்டாலோ அதை அதனுடைய அம்மா அம்மமொன் அமௌண்ட்டானது கிள வாரிசுதாரர்களுக்கு உதவிகரமாக இருக்குமென்றத்துக்காக வழங்கப்படுகிறது இது வந்து ஒரு லைஃப் இன்ஷூரன்ஸ் கா திட்டமாகவும் இருக்கும் ஏ இது வந் டேர்ம் இன்ஷூரன்ஸுன்ற ஒரு இருக்குது அதில் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு குறிப்பிட்ட ஒரு பத்து வருடம் என்று டேர்ம் இன்ஷூரன்ஸில் பாலிஸி எடுத்துக்கொண்டால் அதில் ஒரு ஒரு வருடம் கழித்து நம்ம அதனுடைய கடன் கடனாக ஒரு ஒரு கா வ வா பணத்தை வாங்கும் ஆப்ஷனும் அதில் இருக்கிறது அதனாக வந்து அதா வ இன்ஷூரன்ஸ் திட்டமானது வந்து வ மக்களால் ஏ ஒரு ப பலனளிக்கக்கூடியது இன்ஷூரன்ஸை பொறுத்த வரைக்கும் வந்து இந்தியாவிலே வந்து முதன் முதலாக லைஃப் இன்ஷூரன்ஸ் ஆஃப் கார்ப்ரேஷன் என்ற நிறுவனம் இந்திய நிறுவனத்தால் தொடங்கப்பட்டது இதனுடைய தலைமையகமும் வந்து சென்னை மவுண்ட்ரோட்டில் இருக்கிறது இன்ஷூரன்ஸை பொறுத்த வந்து இன்ஷூரன்ஸ் தற்சமயம் இன்ஷூரன்ஸ் வந்து அரசினுடைய பங்கும் இ இதில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளது இன்ஷூரன்ஸ்ல இன்ஷூரன்ஸ் வந்து ஒவ்வொருவரும் இன்ஷூரன்ஸ் வந்து போடுறது வந்து அவங்குடிய லைஃப் கவர்க்காக லைஃபுடைய செட்டில்மண்ட்டுக்காக இப்போ இன்ஷூரன்ஸ் கா செய்யப்படுகிறது